வீட்டை எப்படி துடைக்கிறது என்பதை கேட்டு இருக்கிறார்கள் கண்டிப்பாக துடைப்பம் கொண்டுதான் பெருக்கிறார்கள் வாரம் ஒருமுறை வீட்டினுடைய உட்புறத்தில் கோலங்களை அகற்ற வேண்டும் தினமும் பெருக்க வேண்டும் வெளியில் மாட்டு சாணத்தை கண்டிப்பாக பயன்படுத்துகிறோம் இது வந்து நம்மளுடைய வீட்டின் தேவை இல்லாத பாக்டீரியாக்கள் உள்ளே வர அனுமதிக்காது மாட்டு சாணத்தை தினமும் வீட்டின் முன் வாசலில் தெளித்தால் நல்லது